ஹலோ சார் நான் வந்து அஞ்சு ரோட்டில் நின்றுட்ருக்கேங்க சார் அஞ்சு ரோட்டில் இருந்து இப்போது பழைய பஸ் ஸ்டாண்டு போகணும் ஆனால் என் கையில் வந்து காசு இல்லை இல்லை ஜிபே இல்லை கையில்தான் வந்து காசை வச்சுருக்கேன் நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்துவிட்டு அமௌண்ட்டு கையில் வாங்கிக்க முடியுமா அப்படிங்கன்னு தாங்க சார் கேட்டேன் ஏன்னால் நான் வந்து கொஞ்சம் போகிற வேலை இருக்குது அங்கே அவசரமாக என்னுடைய நண்பர்களெலாம் வந்து அங்கே நின்றுட்ருக்காங்க எனக்காக இந்த நேரத்தில் வந்து ஆட்டோ பிடிச்சோ இல்லை பஸ்ஸு பிடிச்சோ போக முடியாத ஒரு சூழல் சார் அதனால் நீங்கள் வந்து என்ன கூட்டிகிட்டு போக முடியுங்களா ஏன்னால் என் கிட்டே வந்து ஜிபே வேறு இல்லை கையில் தான் அமௌண்ட்டு வெச்சுருக்கேன் அதனால் தான் உங்கள் கிட்டே வந்து கேட்கறேங்க சார் உங்களால் முடியுன்னால் நீங்கள் வாங்க ஓகேவாங்க சார் அதுதான் அதுவும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் வேறு அங்கே நின்றுட்ருக்காங்க போகிற வழியில அவங்கள வேறு கூட்டிகிட்டு போகணும் சார் ஏன்னால் அஞ்சு ரோட்டில் இருந்து நாலு ரோடு நாலு ரோட்டில் இருந்து அண்ணா பூங்கா அண்ணா பூங்காக் கிட்டே இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்டிலேருந்து அப்படியே அந்தாண்ட கொஞ்ச தூரம் போகணுங்க சார் அம்மாபேட்டை ஏன்னால் அங்கே வந்து எல்லா இருக்காங்க நாங்கள் அப்படியே ஹோட்டல் போய்விட்டு வருவோம் இன் அதுக்காக தாங்க சார் உங்கள் கிட்டே கேட்டோம்